நாமக்கல் மாவட்டத்தில் பாரம்பரியம் பொதுவான பாரம்பரிய உணவுன்னால் அது வந்து நெல்தான் இங்கே வந்து சுற்றி எல்லாமே வந்து வயக்காடுதான் ஆத்துப்பாசன தண்ணிதான் காவேரி ஆத்துப்பாசன தண்ணி இங்கே முக்கால்வாசி வந்து நெல்தான் வந்து போடுவாங்கள் கேழ்வரகு இருக்குது கேழ்வரகு நெல் அதிகமாக நெல் நெல் சாப்பிட்றதுனால தமிழ்நாட்டோட வந்து நெல் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அதி நல்ல உணவு எங்கே போய் சாப்பிட்ணுமுன்னா அது கிராமத்துக்கு போனால்தான் வந்து ஆரோக்கியமான உணவு அதில் வந்து எந்த நச்சுத்தன்மையும் இருக்காது எந்த கலப்படமும் இருக்காது ஆரோக்கியமான உணவு சாப்பிட்ணும்னா கிராமத்தில் போய் சாப்பிட்டாதான் வந்து நல்ல உணவு சாப்பிட்லாம் நாமக்கல் மாவட்டத்தில் வந்து அதிகமான பாரம்பரிய உணவு வந்து நெல்தான் அப்புறம் வந்து கேழ்வரகு மக்காச்சோளம் வந்து ஒரு சில இடத்துல மட்டுந்தான் இருக்கும் இது ரெண்டும் வந்து அதிகமாக இருக்குது